ஹலோ வணக்கம் சார் நம்ம ஊர் பக்கத்தில் மூங்கில்குடிங்கிற ஊர்ல கோவில் திருவிழா சிவன் ராத்திரிக்கு கோவில் திருவிழா வருது அதுக்கு எங்களுக்கு அர்ஜென்டாக ஒரு டேங்கர் தண்ணீர் தேவைப்படுது அது எத்தனை ஆயிரம் லிட்ராக இருக்கும் ஒரு டேங்கரு என்ன ரேட்டு ஆனால் ஒரு தொண்டும் நிறுவனத்து மூலயமா அதை செய்கிறோம் அதுக்கான ஏற்பாடை யார்கிட்ட போய் கேட்கணும் அந்த தொண்டு நிகழ்ச்சிக்கு நீங்கள் டேங்கர் தண்ணி விநியோகம் பண்றதை எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக நீங்கள் பண்ணும் அதை வச்சிக்கிட்டு தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் எல்லாமே நாங்கள் அதில் ஆவரேஜு பண்ணுறோம் அதுக்காக தான் யார்கிட்ட போகணும் எப்படி கேட்கணுங்கிறது எங்களுக்கு தெரில ஏன்னா கிராமங்கிறதனால எங்களுக்கு புரியலை அதனால் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னால் உங்களுக்கு கோடி நன்றி